இப்போ நாங்கள் வாங்கின டிவி வந்து ஒரு த்ரீ மன்த் ஆகிடுச்சு இப்போ அந்த த்ரீ மன்த்தில் பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கிரியேட்டாக ஆரமிச்சுருக்கு இப்போது ரிமோட் வந்து ஃபர்ஸ்டெலாம் வந்து கொஞ்சம் லாங்கில் இருந்தாலே நல்லா சூப்பராக ஒர்க்காயிருந்தது இப்போது வந்து பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் கிட்டக்க இருந்தாலே ரிமோட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகதான் ஒர்க்காகுது அந்தளவுக்கு எஃபெக்ட் கொஞ்சம் இல்லை டிவிலேயும் பார்த்தீங்கனா பிக்சர் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு பிக்சர் கிளாரிட்டி அந்தளவுக்கு இப்போது த்ரீ மன்த் ஆகிறதுனால அந்தளவுக்கு கொஞ்சம் எஃபக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகதான் இருக்குது